கடலூர் மாவட்டத்தில் வந்து வீடெல்லாம் நிறையா தானுங்க இருக்கும் அங்கே வீடு வந்து வாடகைக்கு விட்றாங்கன்னா கிட்டதட்ட குறைஞ்ச ரேட்டுக்குதான் வீடுகளெல்லாம் வாடகைக்கு விடுவாங்க அப்படி வீடு வாடகைக்கு விடும்போது எல்லா வசதியோடு தான் விடுவாங்க அங்கே வீட்டு வசதி வந்து அப்படியே பக்கத்துலேயே சந்தை இருக்கும் ஆனால் இப்போ அப்படியே எல்லா கிட்டேக்கையே கிடைக்குற மாரி சந்தை மின்வசதி எல்லாமே கரெட்டாகவே இருக்கும் அங்கே எந்த ஒரு பிரச்சினைல்லாம் இருக்கவே இருக்காது கடலூர் ரோட்டில் ஆனால் ரேட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கம்மியான ரேட்டில் தான் வீடு வாடகைக்கு விடுவாங்க அதிகமான ரேட்டெல்லாம் விடமாட்டாங்க அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டாங்க அங்கே யாருக்குமே அந்தமாரி விருப்பமும் இல்லை அதிகமாக ரேட்டுக்கெல்லாம் விடக்கெல்லாம் ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து பாதி இடத்த வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க அதுக்காகவே வந்து சில பேர் விவசாயத்தை விட்டுட்டு நிறைய விவசாயி ரியல் எஸ்டேட் வந்து பண்ணுவாங்கள் அது பண்ணும்போது தான் என்னென்னா அவங்க வாழ்வாதாரத்திற்கான நிலத்தையும் விற்றுட்றாங்க பண்ணிடுறாங்க ரியல் எஸ்டேட் இங்கே கடலூரில் பாதிக்குப் பாதிக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது வீடு வாடகையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கம்மியான ரேட்டில் தான் வீடு நல்ல வீடாகதான் எல்லா வசதியோடு பர்ஃபெக்ட்டாக கிடைக்குங்க